நேரமும் பொருளும் குறைவாயிருக்கும் போது சமைக்கிற உணவு நான் என்னென்னு பார்த்திங்கனா மீல் மேக்கர் இருக்குதுல்லைங்களா அதை கட் பண்ணி போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா இது வதக்கி எடுத்தோன்னா உடனே முடிஞ்சிடும் ஒய்ட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்புறம் தக்காளி வதக்கிக்குவேன் சாப்பாடு ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கனா உப்புமா இருந்துச்சுனா உப்புமா ரவா பண்ணிடுவேன் அப்படி இல்லைனா பழைய சாதம் இருந்துச்சுனா ரவை புளி ரவ்வோண்டு புளி பச்சை மிளகா உப்பு தூள் போட்டு வணக்கிவிட்ருவேன் சாதத்தை எண்ணெயில் போட்டு அப்படி இல்லைனா எமர்ஜென்சியாக வேணுன்னா ஆரியமாவு கொஞ்சம் எடுத்து கரச்சு தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்குவோம் அப் அப்படியும் இல்லைனா மிளகா கொஜ்ஜி செய்வேன் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை அப்படி பழைய இட்லி இருந்துச்சுங்கனா அதை எடுத்து உதிர்த்து இட்லி உப்புமா மாதிரி சமைச்சுடுவேன் அதை எங்கள் வீட்லேயும் எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க